ஹலோ சொல்லுங்கம்மா வணக்கம் ஆ ஆமாம்மா

எங்கிருந்து மா பேசுகிறீங்க என்ன ஃபங்க்ஷன்காகம்மா ஓகேம்மா என்னென்ன ஸ்வீட் வேணும் வீட்டுமுறை ஸ்வீட்ஸ்ஸாம்மா ஆ தரமாக செஞ்சு தரப்படும்மா எங்களோடய கடையில்

கை முறுக்கு சுற்று முறுக்கு அசோகா அது மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது மா ஸ்வீட்ஸ் காரம் மிச்சர் ம் லட்டிலே வந்து ரெண்டு வகை இருக்குதும்மா ஸ்பெஷல் லட்டு ஒன்று இருக்குது நார்மல் லட்டு ஒன்று இருக்குது ரெண்டுமே உங்களுக்கு வேணுமா இல்லை ஸ்பெஷல் லட்டு வேணுமா அல்வா பால்கோவா ஓகே வீட்டோடய அட்ரெஸ் கொஞ்சம் எனக்கு அனுப்பி விடுங்க நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஜிபே பண்ணி விட்லாம் ஃப்ரீ டோர் டெலிவரி பண்ணப்படும் ஃப்ரீயாகவே இலவசம் தான் டோர் டெலிவரி பண்ணிவிடுவோம் நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க ஜிபேலேயே நீங்கள் பணம் அனுப்புங்க இல்லை அப்படி நாங்கள் நேரில் வந்து கூட நாங்கள் வாங்கிப்போம் அந்தளவுக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து சேவை பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே குவாலிட்டியான பொருள்தாம்மா இன்றைக்கு செஞ்சு நாளைக்கு விற்கிறது அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி செஞ்சால் இன்றைக்கி விற்கிறது தான் ஓகேம்மா தேங்க் யூம்மா